நான் கிடைக்கிற வேலையை பாத்துட்ருக்கிறேன் பகுதி நேரத்தில் கெடைச்சிச்சின்னா அது பார்ப்பேன் அந்த மாதிரி நான் ஒரு பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கடையில் வேலை வேலை பாத்திருக்கேன் அது ஒரு மார்ட்டு அங்கே நான் வந்து பில்லிங் வேலை பார்த்துட்ருந்தேன் பில்லிங் வேலையை அப்போது அந்த பொருளோட பார்கோடை ஸ்கேன் பண்ணுறப்போ டபுளாக டபுளாக ஸ்கேன்னு ஸ்கேன் ஆகிரும் டபுள் என்ட்ரி ஆகிரும் அதனால் கஸ்டமருக்கு வந்து அதிகமான பணம் என்ட்ரி ஆகிரும் அதுபோக மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த மாட்றதுலான ஒரு ஐட்டமுக்கும் ஸ்கேன் ஆகிரும் அதனால் கஸ்டமருக்கு அதிகமான வெலை போய்ரும் கஸ்டமர் அவங்க வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பில்லு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களா கண்டுபுடிச்சுட்டாங்கன்னா மறுபுடியும் கடைக்கு வந்து எங்களை கேள்வி கேள்வி கேட்பாங்க நாங்கள் வந்து நான் வந்து அதுக்கு தவறுதலாக உணர்வேன் உணர்ந்துட்டு நான் வந்து எங்களோட மேலதிகாரிட்டே கேட்டுட்டு அந்த பில்லை வாங்கி ரிட்டர்ன் போட்டு அவங்களுக்கு காசு ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் தவறு தவறு செஞ்ச அனுபவம் இப்போ பெற்றுருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்குல வேலை பாத்திருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோல் அடிக்கும்போது கவனத் தவறுதலாக அதிகமாக பெட்ரோல் அடித்திருவேன் அவங்க சொன்ன அமௌண்டுக்கு மீறி அடித்திருக்கறேன் அதாவது அமௌண்ட்டு செட் பண்ணுறதுல அதிகமாக செட் பண்ணதுனால அது ஆகியிருக்கும் அப்புறம் கவனிக்காததனால அது டேங் விட்டு வெளியேவும் பெட்ரோலு சிந்தியிருக்கும் அதனால் அவங்க திட்டுவாங்க அடிக்க திட்டுவாங்க அது திட்டு அது திட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த இது டேங்க்கை கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் வெளியே சிந்தினதுக்கு கிளீன் பண்ணிட்டு அந்த சிந்துன சிந்துன பெட்ரோலுக்கு மட்டும் அமௌண்ட்டு வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அது வந்து மேலே மேலதிகாரிட்ட சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணுவோம் அதுபோக இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த காருங்களுக்கெல்லாம் வரும்போது ஒரு சில காரில் டீசல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது டீசலா பெட்ரோலான்னு அவங்க எழுதியிருக்க அந்த டேங்க்கில் எழுதியிருக்க மாட்டாங்க அதை நான் கவனிக்காமல் கூட்ட நெரிசலில் அவசரத்தில் கஸ்டமரும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க கூட்ட நெரிசல் ஆகுற இடத்துல நாங்கள் இது பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் அடித்திருப்போம் ஒரு சில டைம்மு அவுங்க அதுக்கும் திட்டுவாங்க ஏன்னா அது வந்து பெரிய டேமேஜு காருக்கு அது அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் காரை ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு மேலதிகாரிட்டே பேசிட்டு ஓனர் கிட்டே எல்லாம் பேசிக்கிட்டு டேங்க்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு புதுசாக ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் அந்த அந்த சார்ஜஸ்ஸையும் எங்கள் எங்கள் முழு செலவில் தான் பண்ணி கொடுத்துருவாங்க